புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாேர் லைஃப்லையும் புத்தகம் இருக்கும் புத்தகம் எல்லாேருமே எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவோம் அதில் வந்து புத்தகத்தை படித்து நிறைய கவிஞர்களெல்லாம் உருவாகியிருக்காங்க நிறைய பேர் அந்த புத்தகத்துனாலேயே நிறையா பேர் உருவாகியிருக்காங்க புத்தகம் அப்படின்னாலே அது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கற மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு வாழ்க்கையும் நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம் நம்ம நிறைய புத்தகம் படித்தோம் அப்படின்னா தேவை இல்லாத அந்த கவனச்சிதறல்களெல்லாம் நமக்கு வராது அதுக்கு ஒரு பழமொலி மாதிரிக்கூட இருக்குது தலைக் குனிந்து என்னைப் பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் புத்தகம் நம்ம தலை குனிஞ்சு புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டே அப்படியே இருந்தோம் அப்படின்னா என்ன அது ஒரு நாள் நம்மள வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ஒரு ஷாப்பில் வேலையில் போய் நிற்க வைக்கும் அதாவது தலைக் குனிந்து பார் நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் நம்ம வந்து ஒரு தைரியமாக வெளில போகலாம் நிறைய புக்கு படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள நம்ம நிறைய தெரிஞ்சுக்குலாம் இப்பெல்லாம் புக்கு படிக்கிறவுங்களே கொஞ்சம்ப் பேர் தான் இருப்பாங்க போல் ஃப்ரீ டைமில் இரண்டு மூணு பேர் அப்படிதான் எண்ணலாம் போல் ஏன்னால் மொபைல் வந்துடுச்சு ஆளுக்காள் ஒரு ஒரு கையிலேயும் மொபைல் முன்னாடி மொபைல் இல்லாதப்பெல்லாம் எல்லாேருக்கும் புத்தகம்தான் இல்லத்தரசிகள் நம்ம வீட்டில் உள்ள அம்மாவெல்லாம் வீட்டில் இருக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் புத்தகம் படிக்கிறது அதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறது இப்பிடில்லாம் இருந்திருக்காங்க அப்புறம் வந்து போய் நம்ம வந்து எங்கேயாது டூரு அந்த மாதிரி ட்ராவலிங்கெல்லாம் போகிற டைத்தில் பஸ்ஸில் பேருந்தில் ட்ரைன் ட்ரைனில் இந்தமாதிரி நம்ம நிறைய எடத் இதில் ட்ராவல் பண்ணி வந்துகிட்ருக்கும் போது ஃப்ரீயாக தானே வரோம் அப்படி சொல்லிட்டு புக்கை எடுத்து படித்து பார்ப்போமே அதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தை படித்தா அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் புத்தகம் அப்படின்னாலே சொல்லப்போனால் அது ஒரு பொக்கிஷம்தான் அது ஒரு பொக்கிஷம்தான் அதுலேருந்து நம்ம வந்து நிறைய மன அமைதியெல்லாம் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் நம்ம அந்த புத்தகத்தை படித்து அதுக்கு அந்து புத்தகத்தில் என்ன அதுக்கு ரிலேட்டடாக நம்ம லைஃபை அமைச்சுக்கிறா மாதிரி பார்த்துப்போம் வந்து இரண்டு பேர் தான் புத்தகமெல்லாம் வாசிக்கிறாங்க என்னென்னா நமக்கு இப்போ காலேஜ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் அப்படிங்குற பிள்ளைங்கள்ல்லாம் எல்லாேரும் புத்தகம் வாசிப்பாங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் இப்போ எல்லாேரும் பிஸியாக இருக்க மாதிரி ஃப்ரீயாக இருந்தாலும் மொபைல் யூஸ் பண்ணுறது இந்தமாதிரி டயத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் நம்ம அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே புத்தகத்தை வாசிச்சுட்ருந்தோம் அப்படின்னா இன்னும் பல அறிஞர்களால் நம் அறிஞர்களாட்டம் நம்மளும் ஆகலாம் புத்தகம் படித்து தான் எவ்வளோ அறிஞர்களெல்லாம் உருவாகியிருக்காங்க புத்தகம் வந்து நம்மளை வந்து நம்ம புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கவனச்சிதறல் வராது நம்ம வந்து ஒரு ஐந்து நண்பர்கள் எல்லாேரும் சேர்ந்து படிக்கிறது தான் நம்ம ஐந்து நண்பர்கள்கிட்டேருந்து கற்றுக்குற நிறைய நண்பர்கள்ட்டேருந்து கற்றுக்குறத ஒரு புத்தகங்கள்ட்டேருந்து கற்றுக்குலாம் அதேமாதிரி வந்து பொன்னியின் செல்வன் அது மாதிரிலாம் நிறைய புத்தகமெல்லாம் இருக்குது நிறைய கதாபாத்திரங்கள் அது கொஞ்சம் தாட்டி புத்தகம் ஒரு எடுத்து செஞ்சுருக்காங்க நிறைய இலக்கணங்கள் இலக்கிய நூல்கள் கதைகள் ஹைக்கூ கவிதைகள் இந்த மாதிரி நிறைய இயற்கை இயற்கை மருத்துவம் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு கதை பிடிச்சிதுன்னா நீங்கள் கதை புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம் அதில்க்கூட நம்ம லைஃப்புக்கு சம்பந்தமான நிறைய மோட்டிவேஷன்ஸ் கதைகள் இருக்குது அது வந்து நிறைய அப்புறம் என்ன இலக்கணம் சார்ந்த நூல்கள் நிறைய இருக்குது இப்போ எடு இந்த புத்தகம் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் இலக்கணம் சார்ந்த நூல்களும் இருக்குது தொல்காப்பியம் இந்த நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு இந்த மாதிரி நிறைய நூட்களெல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சம்பந்தமாதான் இருக்கும் குறுந்தொகை நற்றிணையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் எப்படி அமையுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்ப நிலையெல்லாம் எப்படி குடும்பத்தை எப்படி வழி நடத்தலாம் அப்படிங்குறது அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க ஒரு தலைவன் தலைவி அப்படிங்குற மாதிரி இது அதுலெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிறுக்கதைகள் இருக்குது அதாவது அதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் படிக்கிறா மாதிரி இருக்கும் சிறுக்கதைகளெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் ஒரு அரை மணி நேரம் இருக்குதா அது மாதிரி இருக்கிற டயத்தில் அந்தமாதிரி சிறுக்கதைகளெல்லாம் எடுத்து படித்தோம்னா அதில் உள்ள நிறைய

புக்கை படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த சின்ன வயசிலியே அவங்களுக்கு வந்து அதிகமாக அறிவாற்றல் இருக்கும் அவங்க வந்து எந்த கொஸ்டீன் கேட்டாலும் அதுக்கு ஆன்ஸர் சொல்கிறா மாதிரி அவங்களுக்கும் அறிவு வளரும் அவங்களும் அப்போ இந்த புக்கை புக்குலேருந்து நிறைய விஷயங்கள அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அந்தமாதிரி நிறையா புத்தகங்களெல்லாம் இருக்குது ஒரு சிறந்த எளிய நண்பன் அப்படின்னு சொன்னால் நண்பன் அப்படின்னா நம்ம நண்பனை வச்சுக்கிறத்துக்கு ஒரு புத்தகத்தை நண்பனாக உருவாக்கிக்கிட்டாேம்ம ஒழுங்கா உருவாக்கிக்கிட்டோம்னு வைங்களேன் அது வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் எங்கே போனாலும் ஒரு புத்தகம் அதை ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எடுத்து அதை வாசிக்கிறோம் வெளில போகிறோம் வாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் மாறிடும் நம்ம என்னத்தை நம்ம படிக்கிறமோ அந்த அந்த அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சுடுவோம் அதனால் அந்த புத்தகங்களை படித்து அது வந்து நமக்கு ஒரு சிறந்த நண்பனாக தான் இருக்குது அதனால் நல்ல புத்தங்கங்களெல்லாம் படித்து அதில் உள்ள விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அது வழியாட்டி நம்ம நடக்கணும் அதெலாம் எப்படி நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஆகலாம் அப்படிங்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய புக்குங்களில் இருக்குது நிறைய கலை அறிஞர்கள் இருக்காங்க நிறைய அறிஞர்கள் அப்புறம் அண்ணா அறிஞர் அண்ணா அம்பேத்கார் பாரதியார் பாரதிதாசன் அப்புறம் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை இதுபோல் நிறைய திருவள்ளுவர் திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு திருக்குறள் சொன்னாலே அவங்க ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது அந்த விளக்கங்கள் வழியாட்டி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிறோம் பஸ்ட்டு திருக்குறளே நல்லாதான் இருக்கும் ஃபுல் திருக்குறளும் ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குறள் திருக்குறளே ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம பல செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில் உள்ள அதிகாரங்கள் குறள்கள் எல்லாமே திருவள்ளுவர் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய செய்திகளை தான் சொல்லியிருப்பார் இன்னும் நிறையா புக்கு அது மாதிரி உள்ள புக்குகளெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து அது வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால் மன அமைதியெல்லாம் வரும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளும் வந்து சின்னக் குழந்தைங்கள் கிட்டே சொல்லலாம் நம்ம படித்தத வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களும் கற்றுப்பாங்க இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு அவங்களும் கொஸ்டீன் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம இந்த புக்கை படி இதில் நிறையா விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சரி இவங்க அந்த அக்கா நல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த புக்கை புத்தகத்தில் நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லிட்டு இது நல்லாயிருக்கு கேட்க ஆர்வமாக இருக்குது இது நிறையா செய்திகளெல்லாம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களா நினச்சி புக்கை படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ படிக்கும் போது அவங்களுக்கும் அறிவு அதிகமாக அறிவாற்றல் வரும் அவங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் அப்போ அவங்க போய் ஸ்கூலு காலேஜ்லெல்லாம் போகும் போது அங்கே அவங்கள்ட்ட பேசும் போது நல்லாயிருக்கும் இது மாதிரி அவங்கள் நம்மளால நிறைய பேர் வளர்வாங்க நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அது முன்னாடி படித்து ஃப்ரீ டைமில் படிச்சுக்கிட்ருந்தோம் இப்போ வந்து ஃபோன் வந்தோன்னே யூஸ் பண்ணுறது இல்லை அதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய ஃபோனில் கேம் விளாட்றது யூஸ் பண்ணுறது தேவையில்லாத ஆப்பெல்லாம் ஏற்றி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் அறிஞர்களும் நிறைய பேர் எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கா தத்துவ அறிஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களோடதுலாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மானிஷிய புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவரெல்லாம் இந்த மானிஷிய புத்திரன் மூ மேத்தா அதுமாதிரி உள்ளவங்கர்ல்லாம் புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம் புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிக்காட்டியா தான் இருக்குமே ஒழிய வழிக்காட்டியா தான் இருக்கும் அதை வந்து நம்ம என்றைக்குமே தவிர்க்க வேண்டாம் அது வந்து நம்ம எப்பொழுதுமே படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம ல வாழ்க்க நல்லாயிருக்கும் லைஃப் அதுதான் வாழ்க்க நல்லாயிருக்கும்